முதுகுவலிக்கு வந்து எங்கள் கிராமத்தில் என்ன பயன்படுத்துவாங்கன்னால் விளக்கெண்ணெ இருக்குங்கள்ல விளக்கெண்ணெ அதை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிட்டு அதை லைட்டாக ஆறவச்சிட்டு முதுகில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் வந்து ஒத்தடம் கொடுப்பாங்க அந்த ஒத்தடம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒத்தடம் கொடுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து மேலே ஏறிக் கொஞ்ச மிதிப்பாங்க மூச்சுக்குத்து பிடிச்சிச்சின்னா அதுக்கு ஏத்த மாதிரி மூட்டு வலி எண்ணெய் நீவிவுட்டு இழுத்துவிடுவாங்க அப்படே நல்லா படப்படன்னு சவுண்ட் வரும் சொடக்கு வரும் அது வந்தோடனே எல்லாம் சரி ஆயிடும்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து உலக்கு இருக்குங்கல உலக்கு அதை வந்து மேலே வச்சு அப்படே உருட்டி விடுவாங்க அப்புறந்தான் அந்த முதுகில் இருக்கிற அந்த எலும்புலாம் வந்து சீராக இருக்குமா அப்படின்னு எங்கள் பாட்டி ஒருதரம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்பறம் வந்து முதுகுவலி அந்த மாதிரி உடம்பு கை கால் வலிக்கு வந்து கோழி இருக்குதுல கோழி அதை வந்து ரசம் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க அது சாப்பிடும் போது நல்லா இருக்கும் அது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுத்துறோமா சரி ஆயிடும்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஏதோ ஒரு கீரை ஒரு கீரையை யூஸ் பண்ணுவாங்கள் அது என்ன கீரைன்னால் சரியா ஞாபக வ ஞாபகம் இல்லை அந்த கீரையை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கீரையை அரைச்சி சாப்பிட்டோன்னா நமக்கு இதாக இருக்கும் நல்லா இருக்குது அப்படின்பாங்க அப்புறம் வந்து இது தான் எங்கள் கிராமத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கள் மேக்ஸிமம் வந்து எண்ணெய் விளக்கெண்ணெய எடுத்து நீவிவிட்டிருவாங்க விளக்கெண்ணெ இல்லைனா வேற ஏதாவது நல்லெண்ணெய் அந்த மாதிரி எதாது போட்டு நீவிவிடுவாங்க நல்ல நீவிவிட்டுட்டு அதுமேலே அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன குழந்தை சின்னக்குழந்தை இல்லை கொஞ்சம் பெருசாக ஒரு அஞ்சு ஏழு வயசு குழந்தையை வச்சு நல்லா மிதிக்கவிட்டு நல்லா அங்கே எங்கெங்க வலிக்குதோ அந்த இடத்துல மிதிக்க வச்சிட்டால் நல்லா இதாகிடும் மசில்ஸ்லாம் வந்து இதாகிடும் ரிலிஃபாயிடும் அப்படிங்குற மாதிரி பேசுவாங்க நான் எனக்கு வந்தது இல்லை எங்கள் ப எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு ஆயிடுச்சு அதை அப்படி பார்க்குறப்ப பண்ணுறப்ப நான் பார்த்தேன் அவ்வளோதாங்க இவ்வளோதான் வந்து எங்கள் ஊர்ல பண்ணுவாங்க வேற எதுவும் எனக்கு தெரியல சரி விடுங்க பார்த்துக்கலாம்